நான் வந்து எங்கள் எங்கள் வீட்டுக்கும் பக்கத்திலே ஒரு மரங்கொத்தலலாம் வந்து ப பறவைங்க வந்து உட்காரும் அப்போ வந்து இப்போ ஃபோனில் வந்து சும்மா போட்டோ எடுத்து ரசிப்பேன் திரும்பி பார்க்கறமேட்டு எனக்கு யோசனை வந்துச்சு இங்கேயே இவ்வளோ பறவைங்க இருக்குதே இன்னும் காடு பக்கம் இல்லை வயல்வெளி பக்கம்லாம் போனாக்கா இன்னும் நல்ல நல்ல பறவைங்க சௌண்டுலாம் கேக்கும்ன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் ஒரு பனே இது கேமரா ஒன்று வாங்கினேன் வாங்கி அதை போய்ட்டு அந்த காடு காடு சைடில் போய்ட்டு பஸ்ட்டு அந்த பைனார்குலர்ஸை வெச்சுப் பாப்பேன் அதுக்கு தூரமாக கிட்டே இருந்தாக்கா தூரத்தில் இருந்தால் தான் அது கிட்டே தெரிகிற மாதிரி அந்த கேமராவை இது பண்ணி நான் நல்லா போட்டோலாம் எடுப்பேன் போட்டோ எடுத்தாக்கா அது ஆமாம் எங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாகவே இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நான் இது நம்ம வெளிநாட்டு இதுக்கு நம்ம வேடந்தாங்களில் பறவை சரணாலயம் இருக்குது பாருங்கள் அங்கே கூடம் வந்து நிறைய பறவைங்க வெளிநாட்டுப் பறவைலாம் வந்துருக்குது அதையும் போய் நாங்கள் பார்த்து ரசித்துக்கிறோம் ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் பாத்துன்னு இருக்கலாமே மாரியே இருக்கும் நல்லா பறவைங்க வெளிநாட்டு பறவை விதவிதமாக பாத்துருக்குறோம் அதை வந்து நானும் நிறைய அடிக்கடி இந்த பறவைகள பார்த்தா எனக்கு ரொம்ப இஷ்டம் நான் போய்ட்டு பே கேமரா வெச்சி நல்லா இப்போது நிறைய பறவைகள்லாம் பிடிச்சிட்டு வந்துருக்கறேன் இப்போ எங்கள் ஊர் சைடுலியும் வந்து நான் வீட்டில் இருக்கிறப்போ வீட்லேயும் பிடிப்பேன் இல்லை வெளியில் காட்டுப் பக்கம் போனாக்கா அங்கேயும் பிடிப்பேன் ஆனால் எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அந்த பறவை பார்த்தாக்கா